அண்ணா வண்டி வாடகைக்கு வருமாங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு பன்னெரெண்டு பேர் உட்காந்து போகிறமாரி வண்டி போ வண்டியில் உங்கள் வண்டியில் உட்காந்து போகலாமாங்கண்ணா ஐயய்யோ வண்டி ரொம்ப சின்னதாக இருக்கறமாரி தெரியுங்கண்ணா ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச கார் டாக்ஸி இருந்தால் ஒன்று சொல்லுங்கண்ணா அண்ணா ஓ சரிங்கண்ணா சரி நா அவங்கக்கிட்ட பேசறங்கண்ணா கார் டாக்ஸிக்காரங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறங்கண்ணா எப்பிட்னு ஆ ஆ சேரிங்காண்ணா சேரிங்ணா நான் சரிங்கணா சரி வச்சிடறங்ணா ஃபோன் பண்ணுறோம் அங்கே அவங்க ஃபோன் பண்ண ஹலோ கார் டாக்ஸிங்களா ஏங்க இந்த பன்னெரெண்டு பேர் உட்காந்திருக்கமாரி உட்காந்து போகிறமாதிரி ஒரு பெரிய கார் இருந்தால் அனுப்பறீங்களா ஏங்க இன்றைக்கிப் போய்ட்டு ஒரு ரெண்டு நாள் சுற்றுலா தலங்களுக்கு மட்டும் கூட்டிகிட்டுப் போயிட்டு வர்ற மாதிரிங்க ஸ்கூல் ஸ்கூல் எல்லாம் லீவு விட்டாங்கங்க இப்போ பொண்ணுங்க பசங்களெலாம் ஆசைப்பட்றாங்க சுற்றுலா தலங்களுக்கு மட்டும் போய்ட்டு வர்றமாதிரிங்கண்ணா ஒரு ஆளுக்கு எவ்வளோங்கண்ணா அமௌண்ட் ஆகும் சரி சரிங்கண்ணா சரி கொஞ்சம் மெதுவாக நூறுபா ஆகுங்களா சரி சரிங்கண்ணா சரிண்ணா அது சொல்லிட்றேங்கண்ணா பொறுத்து பொறுமையாக போயிட்டு மெதுவாக வர்றமாதிரி வேணுங்கண்ணா சரிங்ண்ணா